வணக்கம் சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க சரிங்க ஒரு வாரமாக உடம்பு சரி இல்லைங்களா என்ன பிரச்சனை இருக்குது சரிங்க இந்த சாப்பிடாத பிரச்சனை எப்புள்ளோ எவ்வளோ நாளில் இருந்து இருக்குது என்ன சாப்பிட கொடுப்பிங்க சரிங்க நாயிற்கு என்ன எவ்வளோ வயசு ஆகுதுங்க ஒன்றரை வயசு ஆகுதுங்களா எவ்வளோ தடுப்பூசி போட்டுருக்கிங்க சரிங்க கண்டிப்பாக அப்போது இன்னொரு ஒரு தடுப்பூசி போடுற மாதிரி சூழ்நிலை வரும் ரெண்டு வாரத்தில் வருதுன்னு சொல்லுறிங்க அது போட்டுடலாம் இதுக்கு முன்னாடி வேறு யாராவது மருத்துவர் கிட்ட காட்டியிருக்கிங்களா சரிங்க ஓகே உங்களுக்கு நாயிக்கு ஏதாவுது தோட்டத்தில் அந்த மாதிரியில மற்ற நாய்ங்களோட சண்டை போடுற பழக்கம் இருக்குதுங்களா இல்ல நீங்கள் இந்த நாய் என்ன வகையின்னு சொல்லுறிங்களா கோம்பை நாய்ங்களா சரிங்க அது வேட்டையாட கூட்டிகிட்டு போவீங்களா சரிங்க ஆனால் உங்கள் நாயிக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும் உடற்பயிற்சி இல்லாமல் கோம்பை நாயால் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது வீட்டுக்குள்ளையே வெச்சுருக்கிங்களா சரிங்க யார் பார்த்துப்பாங்க இந்த நாயை சரிங்க உங்களுக்கு வந்து சாப்பாடு ஏதா கொடுத்தும்மோது ஏதாவுது இப்போ தான் தொந்தரவு வருதுன்னு சொல்றீங்க ஆனால் ஒன்றரை வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்களா சரிங்க அதுக்கு இறைச்சி அந்த மாதிரி இரை போடுவிங்களா இல்லை சாதம் வகைகள் மட்டும் தான் கொடுப்பிங்களா சரிங்க இது அநேகமாக அரணைனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குற மாதிரி தெரியுது அதனால ஒரு நாள் எங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வாங்க நம்ம சரிபாத்துடலாம் சரிங்க ரொம்ப நன்றி